எங்கள் அப்பா மூலியமாக தான் எனக்கு பைக்கு மேலே அவ்வளோ இது வந்துச்சு விருப்பம் வந்துச்சு போக போக எனக்கு வாகனம் ஓட்ட ஓட்ட ஓட்ட அது மேலே இன்னும் பிரியம் அதிகமாக தான் ஆச்சு கம்மியாக ஆகற மாதிரிலாம் இல்லை அதுவும் வெளியே நண்பர்களோட போகும் போது பைக்கில போனால் இன்னும் நல்லாருக்கும் மற்ற ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் போகறதுக்கும் பைக்கில போகறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு